நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஓபோ எ தேர்ட்டி ஒன் ஃபோன் வாங்கியிருந்தேன் அந்த ஃபோனு வரக்குள்ளையே வந்து பார்சல் பிரித்து வந்தது அப்படி ஆனால் பார்சல் பிரித்து அவங்க அவங்க செலோடேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க டிஸ்பிளே உடஞ்சி வந்தது சார்ஜி வந்து அதுக்கு செட் ஆகலை சார்ஜி ஏற மாட்டேன்து என்ன நம்ம மின்னாடி இதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சொன்னாங்க நல்லாருக்குன்னு சொல்லி நான் வாங்குனா கடைசில வாங்கி ஏமாந்துட்டேன் அதுமாரி காசு வந்து ஃப்லிப்கார்ட்டில் வாங்கிற காசும் கடையில் வாங்குற இதுவும் பிரைஸும் ஒரே இதாக இருக்குது ஏன்னா ஃப்ளிப் நெட்டில் ஆர்ட்ர் பண்ணி வாங்குனாவே வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நான் ஆர்ட்ரு பண்ணி வாங்குன ரெண்டு விலையும் கடைசில ஒன்றா இருக்குது ஃபோனும் தரமில்லாததா இருக்குது நான் வாங்கனத பார்த்து என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வாங்குனாங்க எல்லோருக்கும் ஒவ்வொரு ஃபால்ட்டாக இருக்குது ஒருத்தவங்க டிஸ்பிளே உடஞ்சி இருக்கு ஒருத்தவங்களுக்கு சார்ஜி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஏறுது அப்புறம் வந்து ஃபிச்சர் கிளாரிட்டியே சரியில்ல கேமரா சரியா ஒர்க் ஆகலை இதேமாரி நான் நம்பி ஏமாந்துட்டேன் காசு வேற அதிகமாக கொடுத்து வாங்கிவிட்டேன் என்னை எல்லாம் திட்டுறாங்க ஏன் இது மாரி ஃபோனை டெலிவரி பண்ணி அவங்களுடைய இது கம்பனி பேரும் கெட்டு போகுது இதனால தரமில்லாத ஃபோனை இது பண்ணால் இதாவது எனிபடி ஈஸ் ஃபீட்பேக் இதுலாம் வந்து நான் ஸீரோ தான் கொடுப்பேன் இவ்வளோ தரம் இல்லாத ஃபோனை கொடுத்துட்டாங்க ஏன் அது மாரி பண்றாங்கன்னு தெரில நான் நம்ம தரம் உள்ள பொருளை கொடுத்தா தானே அவங்களுக்கு நல்ல ஒரு இது நிறைய நெட்டில் ஆர்ட்ரு பண்ணி வாங்குவாங்க கடைசியில் என்னைய நம்பி என்னை ஏமாற்றிட்டாங்க ஏன் இது மாரி பண்றாங்கன்னு தெரில ரொம்ப இது மாரி நம்பி ஏமாத்திட்டாங்க ஏன்னா இப்போ இருக்க எல்லா பொருளும் வந்து நெட்டில் ஆர்ட்ரு பண்ணி வாங்குறாங்க ஆனால் நம்மளும் ஆர்ட்ரு பண்ணி வாங்குவோம் சொல்லிட்டு வாங்கினோம் கடைசில வாங்கி நான் ரொம்ப ஏமாந்துவிட்டேன் ஏன் இது மாரி பண்றாங்கன்னு தெரில அவங்க ரிட்டன் வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் வாங்க மாட்டேனு சொல்கிறாங்க